ஹலோ பாபு நான் செல்லி பேசுறேன்பா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மின்சார வாரிய இணையதளத்தில் என் தொலைபேசி எண்ணை புதுப்பிச்சுருக்கேன் அந்த நம்பரு மாற்றமாயிருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய மின்னன் மின்னஞ்சல் முகவரியும் கொஞ்சம் சேர்த்து பார்த்து சொல்லுப்பா ஓகேப்பா என்னோடய தொலைபேசி எண்ணும் மின்னஞ்சல் முகவரியும் மாற்றம் ஆகிடுச்சு ரொம்ப நன்றிப்பா